இந்தி படம் வந்து மொழிய அது கதை உள வேண்டி பார்ப்போம் நல்ல கதை நல்லாயிருந்தா அதையும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் ப எந்த படம் இருந்தாலும் அப்புறம் அதையும் பார்த்தா தமிழ் படம் இருந்தாலும் பார்ப்போம் பா தமிழ் படத்தில் வந்து குடும்ப படம்னா நல்லா விரும்பி பா பார்ப்போம் சிவாஜி படம்னாலும் பார்ப்போம் பாசமலர் அந்த சிவாஜி படம் எந்த படம்னாலும் பார்ப்போம் நடிகரில் வந்து இதே கே ஆர் விஜயா சரோஜா தேவி எல்லாருமே ரொம்ப பிடிச்ச அது அப்புறம் பாடகியர் வந்து சித்ரா ஏ பி எஸ் ஜானகி அப்புறம் வந்து சுசிலா இவங்கள ரொம்பவே ரொம்ப பிடித்த பிடிக்கும் அது பாட இவங்க பாடகர்களில் அதிகமாக பார்ப்போங்க குடும்ப இதில் எல்லாமே எது எதானாலும் பார்ப்போம் எல்லாம் எல்லா படமும் குடும்ப பே உக்கார்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா பார்ப்பேன் இன்ட்ரெஸ்டாக பாட்டு பாடினா ரொம்ப புடிச்ச பாட்டு வந்து சிவாஜி பாட்டுன்னால் ரொம்ப பிடிக்கி எது இருந்தாலும் பாசமலர் பாட்டு அதில் தங்கை இது பாட்டும் பா அப்புறம் பா வந்து அதிகமாக வந்து இது பாடுவோம் பாட்டு பாடவா பாட பாடவா அப்படின்னு மட்டும்தான் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு அதிகமாக பாட வர்றதில்லை ஆனால் பா அது பாட்டு அதிகமாக பாடுவோம் ஏதோ ஒரு பாட்டு ஒரு வார்த்தையோ பாடுவோம் அதுமில்லை ஆனால் பொழுது போது அதிகமாக பாட வந்து குடும்ப படம்னால் ரொம்ப கொஞ்ச நேரம் கொஞ்ச நல்ல இன்ட்ரெஸ்டாக நல்லா பார்ப்போம் அதனால எதா இருந்தாலும் எந்த பாட்டுன்னால் நல்லா பிடிக்கும் எங்களுக்கு பழைய காலத்துனால் ரொம்பவே குடும்ப பாடுனால் எந்த படம்னாலும் இப்போ நல்லா பார்ப்போம் அதுல அப்புறம் வந்து பழைய கா படம் வந்து என்ன படம்னால் இந்த வீட்டு பெரிய இடத்து பெண் புதுமைப்பெண் இது எல்லாம் வந்து புரட்சி த அது ரொம்பவே பிடிக்கும் எம்ஜிஆர் பாடுனாலும் அதுவும் பார்ப்போம் அதுனாலும்மு ஏனால் அந்த காலத்து படம்னாலே எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கி அந்த காலத்து நடிகர் எந்த பாட இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எதா இருந்தாலும் அதனால எல்லா இதுவுமே பிடிக்கும் எதனா பாட வர இதில் படிக்க முடியாததால ஆனால் ரொம்ப பிடிக்கு அதில் பழைய இதுனால் ஃபேமஸான இது வந்து இதெல்லாம் பாப் பார்ப்போம் எதுனாலும் அதுக்கெல்லாம் எல்லாமே